இந்த வடை இந்தியா தென் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பற்றி நீங்கள் கேட்டிருந்திங்க எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டு சமையல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அந்த பரோட்டா சப்பாத்தி அதெல்லாம் எங்களுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா அது எண்ணையே இல்லாமல் சும்மா அப்படியே வரட்டி மாதிரிருக்கும் அதை வந்து எங்களுக்கு சாப்பிட்டா சாப்ட்டை மாதிரி இருக்காது எங்களுக்கு தேவையான ஃபுட்டென்ன பார்த்தீங்கனா சோறு குழம்பு ரசம் அப்பளம் பொரியல் அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் எங்களுக்கு வந்து எப்போமே செட் ஆகுறதும் கிடையாது நாங்கள் அதை பெருசாக எதுவும் சாப்பிட்றதும் கிடையாது